இந்தியாவில வந்து போக்குவரத்து நல்லாவே இருக்குது இருந்தாலும் சில கிராமத்தில் பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது இன்னும் வசதி பத்தாமல் இருக்கு ஒரு டைமிங்க்கு தான் அந்த பஸ்ஸு அந்த டைமிங்க விட்டால் அந்த பஸ்ஸு கிடையாது அப்படின்றம்போது அவங்க ஒரு அவசரத்துக்கு ஒரு இடத்துக்கு போகணும் வரணும் அப்படின்னா அந்த பஸ்ஸு கிடையாது அந்த இது கொஞ்சம் வேறு டைமிங்க்கு பஸ் இல்லாமல் கொஞ்ச பஸ் எக்ஸ்ட்ரா விட்டால் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு அவங்க கொஞ்சம் போயிவிட்டு வரத்துக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் எதாச்சும் ஒரு நல்ல ஒரு ஒரு முக்கியமான ஃபங்ஷனுக்கு போகணும் அந்த டைமிங்க்கு போகமுடியாமல் போகிறதுக்கு காரணமாக இருக்கு அந்த பஸ்ஸு அதனால் இன்னும் கொஞ்சம் பஸ் விட்டால் வசதியாக இருக்கும் எல்லாத்துக்குமே அப்படின்னு சொல்கிறேன் ஆனால் வந்து மற்ற சிட்டி ஓகே கிராமத்தில் இந்த ப்ராப்ளம் இருக்கு அது கொஞ்சம் சரி பண்ணா நல்லாயிருக்கும் அதுவும் இல்லாமல் இப்போ வந்து எல்லாருமே வந்து எப்படி சொல்கிறதுன்னா பொதுவாகவே மக்கள் வந்து காரு பஸ்ஸு ட்ரைன்னு இந்தமாதிரி டூவீலர் ஆட்டோ இந்தமாதிரி எல்லா இடத்துக்கும் போகணும் வரணுன்னா போயிவிட்டு வராங்க அப்படி வரம்போது எப்படி சொல்கிறது ரயில்லையுமே சில ஆபத்து நடக்குது இப்போ ரீசன்ட்டாக கூட நடந்துச்சு ஒடிசாவில அந்தமாதிரி நடக்காமல் கொஞ்சம் நல்லா நல்ல மக்களுக்கு வந்து இதில் போனா மனத்திருப்தி வரணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்க கொஞ்சம் போயிவிட்டு வரத்துக்கு நல்லாயிருக்கும் அவங்களும் நல்லா போயிவிட்டு வருவாங்க அந்தமாதிரி வேணும் அதுக்கப்புறம் வந்து பஸ்ஸு பஸ் வசதி ஓகே இன்னும் கொஞ்சம் அதையே வசதிப்பண்ணி கொடுத்தால் நல்லாயிருக்கும் இந்த டைமிங்க்கு இல்லாத பஸ் இருந்தால் நல்லா சேஃப்டியாக போயிவிட்டு வருவாங்க இன்னும் கொஞ்சம் பஸ் வசதி பண்ணித்தரணும் இந்த கிராமத்தில் சைடு பண்ணி தந்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன் அவ்வளோதான்